கோவிட் சொல்லும் போதே ரொம்ப பயமாக இருக்குல்லைங்களா தொற்று நோய் அப்படிதாங்க இருந்தது ரெண்டு வருஷம் விடாமல் எங்களோடைய ரிலேஷனே வந்து மூணு பேர் இறந்துருக்காங்க தொற்று நோயினால் எங்கள் ஃபேமிலிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு கூட போகல பக்கத்து வீட்டில் கூட எதுவுமே ஷேர் பண்ணிக்கலை அந்தளவுக்கு வந்து பயமாக இருந்தது மாஸ்க் போட்டுகிட்டு இருந்தோம் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வீட்லேயே எங்கேயுமே போகமாட்டோம் டெய்லி கையை வந்து நாலு டைம் அஞ்சு டைம் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அதேபோல் வீடு தினமும் ஒரு நாளைக்கு மார்னிங் ஈவ்னிங் ரெண்டு டைமும் லைஸால் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் நல்லா பாதுகாப்பாக தான் வச்சுருந்தோம் எங்கள் ஃபேமிலியில் எல்லோருமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாங்க எங்கேயும் வெளியில் போகமாட்டாங்க எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டங்க மற்றவங்க கூட வீட்டோட தான் இருந்தாங்க தனிமையை கடைபிடிச்சாங்க எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க